தமிழ் தமிழ் மக்களின் உரிமையின்னு எடுத்துக்கிட்டா முதலில் மரியாதை மரியாதை மற்றும் உரிமையும் உரிமை கலந்த மரியாதை ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து அது இறக்குற இறக்குற வரைக்கும் அந்த உரிமையே எந்த காலத்துலையும் அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே மாரி சொந்த பந்தங்கள் பங்காளி வீடு மாமா மச்சான் வீடு மாமா அத்த அப்படின்னு உறவுகளுன்னு பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு குடும்பன்னா ஒரு ஐம்பது பேர் வந்து க்க ஒரு விழாவில் கலந்து கண்டிப்பாக எல்லாம் கலந்துப்பாங்க சண்ட சச்சரவு இருந்தாலும் அவங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து இழுத்து பிடிச்சு சமாதானம் படுத்தி விட்டுக்குடுத்து போகக்கூடியே வைக்கிற அளவுக்கு உரிமை இருந்தது அப்புறம் எல்லாத்துக்கும் சொந்தம் அப்படிங்குறது வந்து பெரியே வெ வெளிநாடுகளோட தமிழ் மக்கள் வந்து ஒரு பாசத்துக்கு அடிப்படிஞ்சவர்கள் உதவின்னு கேட்டா தாராளமாக செய்வாங்க மற்றபடிக்கி தமிழர்களே தமிழர்களே குறை சொல்லுகிற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை மற்ற மொழியிலையும் கற்றுக்குவாங்க அவங்க கொஞ்சம் வந்து பழகும் போது வந்து ஈஸியாக வந்து இங்கிலீஷோ ஹிந்தியோ கன்னடமோ வந்து பார்த்தா நம்மக்கூட பழக பழக அவங்களும் நம்ம மொழியே கற்றுக்குறாங்க நம்மளும் அவங்க மொழியே கற்றுக்குறோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் உரிமையின்னு வந்து விட்டா எந்த காலத்துலையும் விட்டுக்குடுக்க மாட்டாங்க அடையாளத்தையும் விட்டு தரமாட்டாங்க உ உ உயிரக்கொடுத்தாவது உரிமையே மீட்டு எடுப்பாங்க அதில் வந்து தமிழர்கள் வந்து என்னைக்குயுமே தாழ்ந்து போக மாட்டாங்க